ஹலோ கீதா டேன்ஸிங் ஸ்கூலுங்களா மேம் நான் ஒரு நான் ஒரு காலேஜ் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்டு நான் இப்போ வந்து பாரதநாட்டியம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃபைனல்லாக வந்து அதுக்கு உண்டான ஃபீஸ்ஸு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொல்கீறிங்களா மேம் ஆமாங்க மேம் இல்லை மேம் இப்போ கற்றுக்கணும்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு அதனால் கொஞ்சம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க மேம் அதனால் நீங்கள் ஃபீஸ்லாம் எப்படின்னு சொன்னீங்கனா நான் கொஞ்சம் சொல்லிடு நாங்கள் பே பண்ணிடுவோம் ஓகே மேம் ஆ மேம் நான் ஈவினிங் எனக்கு ஆக்சுவலாக ஃபோர் தேர்டியோடய காலேஜ் முடிஞ்சிடும் அதுக்கு மேலே நான் வந்து க்ளாஸ் வர்றேங்க மேம் நானும் டெய்லியும் ரெகுலராக வந்துடுவேன் மேம் க்ளா க்ளாஸ்ஸு ஓக் நான் ஓரளவுக்கு ஆடியிருக்கேன் மேம் இல்லை மேம் கொஞ்சம் பேஸிக் தெரியும் நீங்கள் அதை வச்சி எனக்கு மேனேஜ் பண்ணி சொல்லித்தரலாங்க மேம் ஓகே மேம் என் காலேஜில் ஒரு பொண்ணு ஆடிட்டு இருந்துச்சா அவங்க ஆடுறத பார்த்து எனக்கும் அவங்கள மாதிரி ஒரு ஆடணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது மேம் எனக்கு அதை கற்றுக்கணும் நம்ம பரம்பரியத்தோடய நடனம் நம்ம ப நம்ம தமிழ்நாட்டோடய பாரம்பரியம் நடனம் இல்லையா அது அதனால் கற்றுக்கணும்னு எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துருக்குது மேம் அதனால் ஓகே மேம் ம் ஓகே மேம் ஆ சரி மேம் தேங்க்யூ மேம்